நாலு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு மூணு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு அஞ்சு ஆறு இரண்டாயிரம் இருபத்தி இரண்டு ஏழு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது